அனைவருக்கும் வணக்கம் நிறைய விளம்பரங்கள் வந்து டமாரம் மூலம் செய்கிறாங்க நாடகங்கள் மூலம் செய்கிறாங்க ஒலிபெருக்கி மூலம் செய்கிறாங்க நிறைய விதமான விளம்பரங்கள் செய்கிறாங்க ப துணியை துவச்சி காட்டி இப்படி பாருங்க இது வெளுக்குது அப்படின் சொல்லி இந்த இந்த சோப்பு வந்து நல்லா இல்லை இந்த சோப்பு வந்து எப்படி எங்களுடைய சோப் எப்படி வெளுக்குது பாருங்க அப்படினெல்லாம் நிறைய விதமாக விளம்பரங்கள் செய்கிறாங்க எனக்கு பிடிச்சது வந்து ரின் சக்தி ரின் சக்தி அந்த சோப்பை நான் உபயோகிக்கும் போது எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடியுது கைகளுக்கு வந்து வந்து அழுப்பு அதிகமாக இல்லாமல் குறைவாக இருக்குது வேலை துணி துவைக்கிற அழுப்பே சரியாக தெரியாமல் நான் நல்லாயிருக்கு என்னோடைய குழந்தைங்களும் என்ன அந்த ரின் சக்தி துணி துவச்சி போட்டால் வெண்மையாக இருக்குதும்மா தூய்மையாக இருக்குதுனு விரும்புகிறாங்க என்னுடைய கணவரும் பாராட்டுறாரு வெள்ளையாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின் சொல்லி பாராட்டுறாரு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் சுலபமான ஈஸியா வந்து விலை குறைவாக இருக்கிற பொருள் வந்து ரின் சக்தி நான் அதை ரொம்ப விரும்புறேன் நான் அதேதான் பத்து வருஷமாக உபயோக படுத்துறேன் நன்றி